ஹலோ நம் நமஸ்காரம்மா சொல்லுங்கள் மே நான் மேஸன் வந்துருக்குறேன் நீங்கள் எதுவும் ரூம் கட்டணும்னு சொன்னீங்களாமா ஆ அதான் சரி வந்து கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துருக்குறேம்மா நீங்கள் நீங்கள் என்ன கட்றதாக அபிப்ராயம் அப்படியாம்மா சரிம்மா ஆ ஹான் ஹான் ரெண்டுமா பத்துக்கு பத்துக்கு ரூம் ஒன்று கடை ரூம்மா சரிம்மா சரி ரைட்டு ஓகே ம் ஆ ம் ரைட்டும்மா ரைட்டும்மா ரைட்டும்மா இப்போ வந்தும்மா உங்களுக்கு மூணு பக்கம் தான் செவுரு இல்லைனாக்கா நீங்கள் வீட்டோட சேர்த்தி எடுக்கறதாக இருந்தாக்கா ரெண்டு பக்கம் தான் செவுர் ஒரு பக்கம் சட்ரு கடை வைக்கிறனால கடை வைக்கிறனால உங்களுக்கு டா மாதிரி ஆ டா மாதிரி உங்களுக்கு கட்டடம் ஆ அமையும் ஒரு பக்கம் சட்ரு வைக்கிற மாதிரி இருக்கு கடை வைக்கிற மாதிரி சொன்னதுனால உங்களுக்கு ஒரு பக்கம் உங்கள் செவுர் ஆமாம் ஒரு பக்கம் உங்கள் செவுர் இன்னொரு பக்கம் சட்ரு ஆச்சுங்களா அப்போ உங்களுக்கு டா மாதிரி தான் உங்களுக்கு கட்டிட வேலை ஆ உங்களுக்கு இப்போ செங்கல் செங்கலுங்களா ஆலோ பிளாக்குங்களா ஆ அப்படியாம்மா செங்கல் வச்சா தான் நல்லதுன்னு சொல்லுறாங்க உங்களுக்கும் தெரியும் இப்போ எல்லாம் ஜாஸ்தி ஆலோ பிளாக் தாம்மா நிமிஷ வேலை முடியுது ஆ ஆமாம் ஆலோ பிளாக் வச்சா ஒரு மூணு நாளில் முடிஞ்சிரும்மா மூணு நாலுனாக்கா நாங்கள் இப்போ நீங்கள் ஓகே சொன்னதுக்கப்பறம் தான் நாங்கள் சட்ருக்கும் எத்தனை அடின்னு அளந்து பார்த்துட்டு சட்ருக்கு ஆர்ட்ரு கொடுக்கோணும் ஆ சட்ருக்கு ஆர்ட்ரு கொடுக்கோணும் அது கட்டிடம் நாங்கள் ஒரு மூ மூணு நாளில் முடிச்சிருவோம் மூணு நாள் ஆயிரும் ஆனால் சட்டரு போடுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும் ஆ அது வ அது தான் கொஞ்சம் லேட் ஆனதுக்கப்பறம் அது செட் பண்ணி உங்களுக்கு நீட்டாக பண்ணிக் கொடுத்தர்லாம் ஓ கடை வைக்கிற மாதிரி இருந்தோம்மா கீழ டைல்ஸ்ஸெல்லாம் போடணும் இல்லையாம்மா டைல்ஸ் போடணும் அப்புறம் கடை வைக்கிற மாதிரி இருக்கறதுனால ட்ரேக்கர்லாம் வைக்கோணும் செல்ப்பு செல்ப்பாக உங்களுக்கு ட்ரேக் வைக்கோணும் அந்த சாமானமெல்லாம் வைக்கறதுக்கு இல்லைனாக்கா இந்த ஆங்கிள்லயே ஆங்கிள்லயே இருக்குதை அந்த ஸ்டேண்டு மாதிரி அதுவும் அதுவும் மாதிரியும் பண்ணி அது வச்சாக்கா உங்களுக்கு இன்னும் இடம் குறுகலாயிரும் பத்துக்கு பத்துங்கறது ரெண்டடிக்கு கம்மியாயிரும் ஆ அந்த ட்ரேக் வச்சாக்கா ஆமாம் ஆமாம் அது சௌரியம் செவுத்துலியே வச்சிட்டாக்கா உங்களுக்கு இடம் மிச்சமாகும் ஆ ஆ இப்போ செங்கல் கணக்கு மணல் கணக்கு எல்லாம் பார்த்து அப்புறோம் சட்ரு எல்லாமே சேர்த்தி ஒரு மூணு மூன்ற லட்சம் வரும்மா ஆ ஆ சரிம்மா சரிம்மா சரி ரைட்ம்மா ரைட்